நான் ரீசெண்டாக வெளியில போயிருந்தப்போ ஹேண்ட் பேக் எனக்கு பிடிச்சி இருந்துச்சி அந்த ஹேண்ட் பேக் வந்து பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு ரேட்டை கம்மி பண்ணி கேட்டேன் அவங்க வந்து குவால்ட்டி நல்லா இருக்கிறனால இல்லை ஒரே ரேட்டு தான் அப்படின்ட்டாங்க அதனால் எனக்கு அந்த ஹேண்ட் பேக் ரொம்ப பிடிச்சி இருந்துச்சி அது பாக்கும்போது மாடலும் பார்க்க மனசை கவர்ந்தது இருந்துச்சி பிங்க் கலர் என் ஃபேவரேட்டு அதே மாதிரி அந்த ஹேண்ட் பேக் வந்து உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சி எனக்கு மனசுக்கு ரொம் பிடிச்சி இருந்துச்சி அதே மாதிரி நான் அதை வாங்கினேன் வாங்கி சந்தோசப்பட்டேன்